எங்கள் வீட்டில் முன்னாடியெல்லாம் கால்நடைகள் நிறையாவே இருந்துச்சு ஆடு மாடு கோழி அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஆடு மட்டும் தான் இருக்குது அதெலாம் நாங்கள் எப்படி பராமரித்தோம் அப்படினா இப்போ ஆடு எடுத்துக்கிட்டோம் அப்படினா காலையிலையே வந்து அதுக்கு தண்ணி வைப்போம் தண்ணினால் நார்மலா தண்ணி வைச்சாலும் எங்கள் ஆடு குடிக்கும் அப்படி இல்லை நைட்டு வைச்ச சாப்பாடு மிச்சம் மீதினால் ஒரு பாத்திரத்துல கொட்டிவிடுவோம் அது மாதிரி இந்த உளுந்து கழுவுன தண்ணி அந்த மாதிரி எல்லா தண்ணியும் ஒரு பாத்திரத்துல கொட்டி வைச்சுடுவோம் அது எல்லாம் சேர்ந்து வந்து கஞ்சி அதை எல்லாம் கொட்டி வைச்சுடுவோம் அது எல்லாமே ஆடு வந்து காலையில் குடித்திட்டு அது இலை தலை அது எல்லாம் சாப்பிட்ரும் மத்தியானத்துக்கு வந்து சாதம் வடிக்கிறோம்னா அதோடு கஞ்சி தண்ணியில் கொஞ்சோண்டு புண்ணாக்கு மட்டும் ஆட் பண்ணி அதுக்கு வந்து வைச்சுடுவோம் அதை வந்து அது சாப்பிட்ரும் சாயந்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படினா வயலில் வந்து அறுவடை நடக்குது அறுவடை முடிஞ்சுருச்சு அப்படினா ஆடை வந்து வயலுக்கு கூட்டிகிட்டு போயி மேய்ச்சுட்டு கொண்டு வருவாங்க சப்போஸ் வந்து வயலில் வந்து நாற்றுலாம் இப்போ தான் நட்டிருக்காங்க இன்னும் அறுவடை முடியலைனா வயல்லிருந்து புல் அறுத்துகிட்டு வந்து ஆடுக்கு போடுவாங்க அது மாதிரி நைட்டு வந்து அதுக்கு வேணும்னால் புண்ணாக்கு வைச்சு கஞ்சி வைச்சு கொடுத்துருவோம் இப்படி தான் வந்து நாங்கள் ஆடு வந்து பராமரித்துட்டுருக்கோம் மாடுனு எடுத்துக்கிட்டோம் அப்படினா மாடுக்கு அதே தான் தண்ணி வைப்போம் தண்ணியில் புண்ணாக்கோடு சேர்த்து பருத்தி கொட்டையும் வைப்போம் அது ஏன் வைக்கிறோம் அப்படினா அப்போ தான் வந்து மாடுக்கு வந்து பால் அதிகமாக சுரக்கும் அப்போது தான் பால் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் அப்படின்றனால பருத்தி கொட்டையும் வைப்போம் மாடுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அதுக்கு வந்து புல் வந்து இன்றைக்கு சாயந்தரம் நம்ம அறுத்துகிட்டு வரோம் அப்படினா சாயந்தரத்துக்கும் வைச்சுக்கலாம் மறு நாள் காலையிலைக்கும் வைச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சாயந்தரம் அறுத்தால் மட்டும் போதும் அப்புறம் வந்து வைக்கோல் அதுக்கு பசிச்சுச்சின்னா வைக்கோல் கொண்டு வந்து போட்டால் போதும் ஸோ மாடு வந்து அவ்வளோ தான் அதே மாதிரி மாடுக்கு வந்து எந்த ஒரு நோயும் வரக் கூடாதுன்றதினால கவர்ன்மெண்ட்லிருந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் எப்போதும் அது போடுவாங்க கவர்ன்மெண்ட்லிருந்து வந்து ஊசி போடுவாங்க எந்த ஒரு நோயும் வரக் கூடாதுனு சொல்லிவிட்டு தடுப்பூசி மாதிரி ஒன்று போடுவாங்க அது மாடுக்கு அப்புறம் கோழினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா கோழி வந்து ஃபர்ஸ்ட்டு இங்கே நாங்கள் ரெண்டு கோழி தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் அது இடுற முட்டை எல்லாமே வந்து அடை காத்து ஒரு இருபது கோழி குஞ்சு ஆச்சு அது பத்திரமா பாதுகாத்து அது வளர்றதுக்கு வந்து இப்போது செயற்கையாக வந்து எல்லோரும் இன்ஜெக்சன் அதுமாதிரி எல்லாம் சில இடத்துங்களில் போடுறாங்க அது மாதிரியெலாம் எதுவும் இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல அதை பொடிசாக கட் பண்ணி கோழிங்களுக்கு தூவினோம்னா அது விரும்பி சாப்பிடாது சாப்பிட்டாலே வந்து அதுக்கு எந்த அளவுக்கு நோய் அது மாதிரிலாம் எதுவும் பாதிக்கப்படாமல் அது வளரும் அதே மாதிரி அரிசியை விட கோதுமை வந்து நல்லா நுணுக்கி கோழிகளுக்கு போட்டோம்னால் நல்லா சாப்பிட்டு சீக்கிரமேட்டுக்கே ஒரு நல்லா ஹெல்த்தியா அது வந்து வளரும் இது மாதிரி தான் நாங்கள் கோழிகளை வந்து பராமரித்திட்டு வந்தோம் மொத்தமாகவே எங்கள் வீட்டில் வந்து அதுங்க வந்து ஒரு அஞ்சறிவு ஜீவன் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவர்களா நினைச்சுக்கிட்டு அதுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் டக்குனு இங்கே ஹாஸ்பெட்டலுக்கு கால் பண்ணிணாலும் வந்துடுவாங்க டாக்டரெலாம் இருக்காங்க கால்நடை மருத்துவர் அந்த மாதிரிலாம் படித்தவங்கள்லாம் இருக்காங்க கால் பண்ணிணம்னா உடனே வந்துடுவாங்க அதுக்கு என்ன ஆச்சுனு பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை சரி பார்த்துக்கிறதுக்கும் ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து கால்நடைங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துகிட்டு வரோம்